கல்விக் கடன் அப்படினா படிப்புக்காக இந்திய வங்கியில் வந்து பணம் கொடுக்குறாங்க இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் வங்கியில் கேக்கிற மாதிரி வருமான சான்றிதழ் அவங்க கேக்கிற எல்லா சான்றிதழும் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கல்விக் கடன் கொடுக்கமாட்டாங்க கல்விக் கடன் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா டியூஷனுக்கு புத்தகம் வாங்குகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கல்விக் கடன் கொடுப்பாங்க இதை பயன்படுத்தலாம் அதிக பணம் வந்து வேற எதுக்கும் தரமாட்டாங்க நம்ம எதாவது ஆண்டுதோறும் எதாவது வேலைக்கு போய் பகுதி பகுதி நேர வேலைக்கு போய் கடனை அடைக்கிலாம் அப்படி இல்லைன்னா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போய் கடனை திருப்பி தரலாம் கல்விக் கடன் வந்து இப்போ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கனா இளநிலை படிப்புக்கும் முதுநிலை படிப்புக்கும் கொடுக்குறாங்க அதே சமயம் தொழில் சார்ந்த படிப்புக்கும் கொடுக்குறாங்க மாணவர்களாகிய எல்லோருக்குமே வந்து கல்விக் கடன் கொடுக்குறாங்க இது கடனுக்கு வந்து நம்ம வந்து அரசுக்கும் வங்கிக்குந்தான் நம்ம நன்றி சொல்லணும் இப்படி வந்து கல்விக் கடன் வந்து நம்ம பல வகையாக பிரிக்கலாம் தொழில் சார்ந்த கல்விக் கடன் வந்து நம்ம வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கும் போதே கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இப்போ நம்ம எதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரினா நம்ம தொழில் கோர்ஸ் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதை முடிக்கும் பாதிலேயே நம்ம பார்ட் டைமா வேலைக்கு போய் அந்த கடனை ஈஸியாக திருப்பி தரலாம் இந்தமாதிரி கல்விக் கடனை வந்து நம்ம கட்டலாம் அதே மாதிரி எனக்குத் தெரிஞ்சு என்னோட கணவர் வந்து கல்விக் கடன் வாங்கினாங்க அதையும் வந்து கட்டிட்டாங்க அதுக்கு வந்து சான்றிதழெல்லாம் அதிகமாக கேட்டாங்க அதையும் சரி பார்த்துதான் கல்விக் கடன் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறமாக இவங்க ஒர்க் பண்ணிதான் கல்விக் கடனை அடைத்தாங்க